ஆ ஸ்டூடெண்ட் அண்ட் ட்ரைவிங் ஸ்கூல் இன்ஸ்ட்ரக்டர் வந்திருக்கேன் மேம் ஆ ஸ்டூடெண்ட் சூஸ் பண்ணியிருந்தேன் மஞ்சு

ஓகே மேம் ஸ்டூடெண்ட் மேம் ட்ரைவிங் ஸ்கூல் இன்ஸ்ட்ரக்டர் நீங்கள் ஆ வெஹிக்கள் சேஃப்டி வந்திருந்தது மேம் ட்ரைவிங் சேஃப் சேஃப்பாக பண்ணுறதுக்கு என்ன ரூல் மேம் ஹவ் டு

ஓகே நியூ இப்போ புதுசாக நியூவாக லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி என்ன ஸ்டெப்ஸுலாம் ஃபாலோ பண்ணணும் மேம்

ஓகே

ஓகே

ஓகே

ஓகே ஓகே ஓகே ஓகே

ஓகே மேம் தேங்க்யூ